இப்போ இருக்கிற ஜெண்ட்ரேஷன்ல குழந்தைகள் வந்து எல்லாத்துலேயும் நாலேஜாக இருக்காங்க எல்லாத்துலேயும் வந்து ஆர்வமாக இருக்காங்க நல்லா கற்றுக்கிறதுக்காக அதனால ஏஜெலாம் தேவையே இல்லை ட்ராயிங் வரையிறதுக்குன்னு இன்ட்ரஸ்ட் இருந்தாலே போதும் சின்ன குழந்தையிலருந்து மூணு வயசுலருந்தே ட்ராயிங் கற்றுக்குடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு திறமலாம் இருக்குது ஏன்னா சின்ன குழந்தையிலருந்தே நம்ம என்ன சொல்கிறோம் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டுதான இருக்காங்க நிறைய நாலேஜ் அவங்களுக்கே தானாகவே கெயின் ஆகிருக்கும் அவங்க நிறைய விஷயத்த பார்க்குறாங்க நிறையா வந்து அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க நம்மக்கிட்டயிருந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க அது எல்லாம் அவங்க மைண்ட்டிலே இருக்கும் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போதே எல்கேஜி ஸ்டாண்டர்ட் அதைமாரி சேர்க்கம்போதே ஒரு ட்ராயிங் புக் வாங்கிட்டு நிறைய கலர் பென்சில் க்ரையான்ஸ் கலர் வாட்டர் கலர் இந்தமாதிரி நிறைய கலர்ஸ்லாம் அவைளபுலாக இருக்குது அதெலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில வச்சிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ அந்தமாதிரி அவங்கக்கிட்ட காமிச்சிகிட்டு இதை பார்த்து இப்படி கலர் பண்ணு கலர் நம்மளே சொல்லிக்கொடுக்கலாம் இதுதான் ரெட் கலர் இதுதான் பிங்க் கலர் இதான் ப்ளூ கலர் இதுமாதிரி சொல்லிக் கொடுத்துட்டு நம்ம சொல்றதை அவங்க நல்லா கேட்டுப்பாங்க கேட்டுகிட்டு நம்ம ஃபஸ்ட் கையை பிடிச்சி கத்துக்கொடுக்கலாம் கலர் இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் அப்படின் சொல்லிட்டு கத்துக்கொடுத்தோன்னா ஃபஸ்ட் கொஞ்சம் நாள் வந்து அவங்க நல்லா பண்ணமாட்டாங்க சரி இல்லாமல் தான் இருக்கும் கலர் வந்து வேறு வேறமாதிரி தான் பண்ணுவாங்க அது ப்ராப்பராக இருக்காது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு போகப்போக தானாகவே ப்ராக்டிஸ் ஆகிடும் நம்ம சின்ன வயசிலருந்து கத்துக்கொடுக்குறது தான் போகப்போக அவங்க மைண்ட்ல அப்சர்வ் ஆகி அவங்களுக்கே வந்து நிறைய வரையணும் நிறைய கொஞ்சம் ட்ராயிங்ல கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும் அப்படி சின்ன வயிசிலருந்து அவங்க வரைஞ்சிக்கிட்டே இருந்தாங்கனா போகப்போக நல்ல வெல் டெவலப் ஆகிடுவாங்க எல்லாத்தையும் வரையக்கூடிய அளவுக்கு அதுக்கப்புறம் நிறைய இப்போ க்ளாஸஸ்லாம் இருக்குது ட்ராயிங் க்ளாஸ் அதுமாதிரி நிறைய க்ளாஸ்லாம் சேர்த்துவிட்டோன்னா டெய்லியும் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவர் அந்தமாதிரி போய் கற்றுக்கிட்டாங்கனா அவங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக நாலேஜ் கெயின் ஆகும் ட்ராயிங் தானாகவே பண்ணுவாங்க நிறையா வந்து க்ரியேட்டிவிட்டியாக யோசிப்பாங்க யோசிச்சு அவங்களாவே க்ரியேட் பண்ணுவாங்க நிறையா க்ரியேட் பண்ணி வீட்டிலே நிறையா வந்து நம்மளே மாட்ட சொல்லலாம் நிறைய பேப்பர் சார்ட்டு இந்தமாதிரி உள்ள பொருட்கள்லாம் நிறைய வரைஞ்சிட்டு வீட்டிலே மாட்டி வச்சோம்னால் அவங்களுக்கும் ஒரு இன்ஸ்ப்ரேஷனாக இருக்கும் நம்ம நிறைய பாராட்டணும் சூப்பராக இருக்குது செமையா இருக்குது ஃபஸ்ட் அது நல்லாவே இல்லைனாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லணும் நல்லாயிருக்கு செமையா இருக்குது நீ இதமாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணணும் நம்ம என்கரேஜ் பண்ணோம்ன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பெரிய லெவலுக்கு வருவாங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இதுமாதிரி நம்மளும் வந்து நிறைய கற்றுக்கொடுத்தோன்னா இந்தமாதிரி பண்ணு இந்தமாதிரி வர அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க எல்லாத்திலையும் கத்துகிட்டு நிறைய போகப்போக பெரிய ஒரு ஆர்ட்டிஸ்ட் லெவல்ல அந்தமாதிரி வருவாங்க சின்ன வயிசில் வந்து நம்ம என்ன கத்துக்கொடுக்குறோமோ அதுதான் போகப்போக அவங்க மைண்ட்ல பதியும் இதுக்கு ஏஜுலாம் ரெஸ்டிரிக்ஷன் கிடையாது இப்போதான் கற்றுக்கணும் அப்படின்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து கையை பிடிச்சி எழுதுகிற அளவுக்கு ஒரு ஏஜ் வந்துடுச்சினாலே மூணு வயசு ஆகிடிச்சினாலே எல்கேஜி போகிற வயிசிலருந்தே ட்ராயிங் கற்றுக்கலாம் அதெலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த வயசில்தான் அப்படிலாம் கிடையாது எப்போவேணாலும் நம்ம கத்துக்கலாம் இன்ட்ரஸ்ட் வரணும் அவங்களுக்கே ஒரு ஆர்வம் இருக்கணும் ட்ராயிங் வரையணும் நம்ம இதுமாதிரி நிறையா பேர் வரைஞ்ச ட்ராயிங்லாம் பார்த்துட்டு ஒரு இன்ட்ரஸ்ட் வரும்ல நம்மளும் இந்தமாதிரி ட்ராயிங் வரையணும் நிறைய கலர் பண்ணணும் அவங்களுக்கே நிறையா ஒரு இமேஜினேஷன் வரும்ல இந்தமாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்தமாதிரி இருந்தாலே போதும் அப்படி இருக்கிற கொழந்தைங்களே நம்ம வரையிறதுக்கு அலோவ் பண்ணலாம் அதுக்கு இந்த வயசுதான் இருக்கணும் நீ வரையக்கூடாது நீ பெரிய புள்ளையாக போனதுக்கப்புறம் தான் ட்ராயிங் வரையணும் இப்போ படிக்கதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு நம்ம இது பண்ண வேணாம் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை அவங்க பண்ணட்டும் அவங்க விருப்பப்படியே விடுறதுதான் நல்லது ஏன்னா இப்போ இருக்கிற ஜெண்ட்ரேஷன் பிள்ளைங்கலாம் நல்ல டேலண்ட்டடாக இருக்காங்க நம்ம சொல்லியே கொடுக்கவேணாம் எல்லாத்தையும் அவங்களே தானாக பண்ணுறாங்க எதையும் சொல்லி கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது நம்ம ஒரு விஷயம் பண்றோம்ன்னா அதை பார்த்துட்டு தானாகவே அவங்களே பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இப்போ இருக்காங்க இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் அதனால தாராளமாக எல்லா பசங்களுமே ட்ராயிங் பண்ணலாம் இதுக்கு இந்த ஏஜ் தான் இப்போதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது யார்வேணாலும் எப்போவேணாலும் கத்துக்கலாம் எல்லாத்தையுமே